ஹலோ ஹலோ ம் வணக்கம் சொல்லுங்கம்மா யாரும்மா சரிங்க எவ்வளோம்மா ஒரு லிட்ரா ரெண்டு லிட்ரா சேரி சரிங்க டேட் எப்போம்மா அடுத்த மாதம் பதிமூணாம்தேதிங்களா சரிம்மா எவ்வளோ லிட்ரு பால் வேணும் உங்களுக்கு சரி இரநூறு லிட்ரு நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா வீட் அட்ரெஸ் சொல்லவா இல்லை நீங்கள் வந்து அங்கையே கொண்டாந்து கொடுத்து டெலிவரி பண்ணணும்மா சரிங்க சரிம்மா ஆ சரிங்க ம் சரிம்மா நம்மக்கிட்ட பால் தரமாக இருக்கும் நிறைய விசேஷங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனாலே எங் எங்கள் அட்ரெஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பால் நல்ல தரமாக இருக்கும்மா நீங்கள்கூட மற்றவங்களுக்குக்கூட என்னை வந்து இண்ட்ரட்யூஸ் பண்ணலாம் எங்கள் பால் பண்ணை அவ்வளோ நல்ல பால் விற்கிது எனக்கு நிறைய இங்கே வியாபாரம் ஆகுது இந்தமாதிரி ஆர்ட்ரு காலு எங்களுக்கு பல்க்காக கிடைக்கும் இப்போது உங்களுக்கு பன்னெரெண்டு பதிமூணுன்னு சொல்லவும் எனக்கு பத்து பதினொன்று எனக்கு ஒரு ஆர்ட்ரு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லைங்க நியூலி ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அப்போது உங்களுக்கு பன்னெரெண்டாந்தேதி நூறு லிட்ரு ஆ அப்போது சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க மேம் இப்போ வந்து உங்களுக்கு பன்னெரெண்டாந்தேதி நூறு லிட்ரு காலையில் எவ்வளோ மணிக்கு பத்து மணிக்கு கொடுத்தா போதுமானதா ஏனால் எங்களுக்கு வேறு ஹார்டர்ஸ் இருக்குது அதனால் தான் சரி பத்து மணிக்கு உங்களுக்கு நூறு லிட்ரு பால் பன்னெரெண்டாந்தேதி வந்து நாங்களே அங்கே உங்களுக்கு கொடுத்துட்றோம் திருப்பூரு வேலாயுத கல்யாண மண்டபம் தானேங்க சரி சரிங்க மேடம் நாங்கள் அங்கே வந்துடறோம் அப்புறம் பதிமூணாந்தேதி நூறு லிட்ரு போதுமா இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதா வேணுமா ம் இல்லை இ இல்லைம்மா வெறும் தயிருன்னால் எங்கள்கிட்ட தயிரும் நல்ல லெவெலில் இருக்குது அதனால்தான் தயிர் வேணுமா என்னான்னு கேட்குறேன் அப்படிங்களா சரிம்மா நான் பதிமூணாந்தேதி உங்களுக்கு பன்னெரெண்டாந்தேதி நூறு லிட்டருமே பதிமூணாந்தேதி நூறு லிட்டருமே நான் இப்போது உங்களுக்கு பேர் எழுதிட்டேங்க ஆ ம் ஆ சரிங்க இல்லை இல்லை அதெல்லாம் மறக்கமாட்டேம்மா எப்படி பல்க் ஆர்ட்ரு வந்திருக்கு அது இப்போ தான் நீங்கள் புதுசாக இண்டிட்யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறக்கமுடியாது நீங்கள் வேலை திருப்பூர் தானே திருப்பூர் மறுபடியும் கேட்டுக்கிறேன் ஏனால் இங்கே வேலாயுத கல்யாண மண்டபம் மூணு இருக்குதுங்க அதனால் நம்ம எங்கேனு கேட்குறது நல்லது ஆ சரி சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பால் வந்து வந்துடும் அப்புறம் நீங்கள்கூட அங்கே யாராவது ஆர்ட்ரு கேட்டால் சொல்லலாங்க நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் இப்படி பல்க் ஆர்டர் எடுத்துக்கிட்டிருக்கோம் மேரேஜ் அக்கேஷன்னு காதுக்குத்து சீர் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்ருக்கோம் இது எல்லா எல்லாம் எல்லா பக்கம் நீங்கள் வாங்குறதை விட நான் ரெண்டுருவா கம்மியாக தான் போடுவேன்

கண்டிப்பாக கண்டிப்பாங்க சரிங்க உங்களுக்கு ஆன் டைம்க்கு பால் வந்து சேர்ந்துருங்க சரிங்களா ஓகேவா சரி நன்றி வணக்கமுங்க